தொழில்நுட்பம் வந்து எங்கள் வாழ்க்கையை வந்து எளிதாக்குச்சுன்னுதான் சொல்ல முடியும் ஆனால் தொழில்நுட்பம் வளர்ந்ததுனாலதான் வந்து எங்களுக்கு வேலை சுலபமாக நடக்குது இப்போ ஈவன் இந்த வாஷிங் மிஷின் கூட நாங்கள் பயன்படுத்துறது வந்து தொழில்நுட்பம் வளர்ந்ததுனாலதான் எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து உடனடியாக அந்த துணிகளை தொவைச்சி எங்களுக்கு அடுத்த டேவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்க முடியுது இதுவே அவங்க கையில் துவைக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் கஷ்டம் நம்மளுக்கு வந்து அது செட் ஆகாது ஏன் ஏன்னா வந்து வேலை குறையிதில்ல வேலை கொறைஞ்சா தொழில்நுட்பம் எப்பவும் நல்லதுதானே பண்ணுது